இந்தியாவில் அதிக பூ பூர்விகமாக என்னவென்றால் ஹிந்தி அதிகமாக பேசப்படுகிறது நம் நாட்டில் ஹிந்தி தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் உருது போன்ற மொழிகளும் பேசப்படுகிறது நம் நாட்டின் பழந்தன்மை கொண்ட மொழியாக ஹிந்தி மற்றும் தமிழ் திகழ்கிறது அதில் நான் ஹிந் தமிழை பழந்தன்மை கொண்ட மொழியாக கருதுகிறேன்